எனக்கு எஃப்எம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எஃப்எம் வந்து இங்கே ஹலோ எஃப்எம் தான் ஸோ ஹலோ எஃப்எம் பொருத்த வரைக்கும் மார்னிங்கே ஒருத்தர் வந்து பேசுவார் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜெயராமன் அப்படிங்குறங்க நிறைய நியூஸ் சொல்வாங்க நிறைய நியூஸ் வந்து அவங்க சொல்லி மக்கள்ட்டேயும் கருத்து கேட்பாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்